எதாவது ஒரு விஷேஷனுங்க தெருக்கூத்துலாம் நாங்கள் போடுவோம் கிராமத்தில் அது இப்போ இந்த டிவி இந்த லேப்டாப்பு இந்த செல்லு போனு இதெல்லாம் வரவும் இப்போ அவங்களுக்கு வேலையே இல்லாத மாரி ரொம்ப கஷ்டப்படுறாங்கள் அந்த நாட்டியம் தெரு நாட்டியம் தெருக்கூத்து அதெல்லாம் ரொம்ப பிடிச்சி நாங்கள் கிராமத்தில் நல்லா பார்ப்பங்க இப்போ அதுக்கு வேலையே இல்லாத அளவுக்கு இவங்கெல்லாம் டிவியில லேப்டாப்பில் செல்லில் இதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்து அவங்க இப்போ ரொம்ப பிழப்புக்கே வழியில்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்ருக்காங்கங்க தெருக்கூத்து அதே நம்ம போய் தெருக்கூத்துக்காரங்களே கேட்டோம்னாலும் நீங்கெல்லாம் இப்போ அதில் எல்லாம் டிவி பார்த்துக்கிட்டு எங்களுக்கு வேலையே இல்லைங்க அப்படின்னு அவங்க ரொம்ப சங்கட்டமாக பேசுகிறாங்க சலிப்பா இருக்கிறாங்க அதுக்கு என்ன வழி வழிப்பண்ணும் அவங்களுக்கு வருமானத்துக்கு ஒன்றும் இது இல்லைங்க இந்த மாரி இருக்குது நாட்டியம்